ஹலோ குட் மார்னிங் மேடம் ஆ நான் வந்து ட்ராவல் வீட்டில் எல்லாம் டூருக்கு போகலான்னு இருக்கிறோம் அதுக்கு எவ்வளோ டூர் எவ்வளோ ஆவும் என்ன கொட்டேஷன் எவ்வளோ வரும் ஒரு கிலோமீட்டருக்கு எவ்வளோ வரும் சரி மேடம் நான் இது ட்ரைவர் நல்ல ட்ரைவராக இருப்பாரா நல்ல ட்ரைவராக அனுப்புவிங்களா நல்ல சீட்லாம் வண்டிக்குலாம் நல்ல சீட்டாக இருக்கணும் அப்புறம் வந்து எனக்கு வந்து ஒரு பதினஞ்சு பேர் போகவேண்டியது இருக்கும் எனக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்கணும் சரி ஒரு பதினஞ்சு ஊருக்கு மேலே போகவேண்டியது இருக்கும் பதினஞ்சு பேர் போகணும் நல்ல கண்ட நல்ல சீட்டாக இருக்கணும் அ பதினஞ்சு ஊர் போகணும் கோவா பெங்களூரு கேரளா இந்தமாதிரி நால ஆமாம் திருப்பி அங்கே ஒரு அஞ்சாறு ஊருக்கு மேலே அங்கே போகவேண்டியதா இருக்கும் அப்புறம் வந்து எங்களுக்கு ரூம் நல்ல ரூம்பா கிடைக்கணும் நீங்கள்தான் ஆரேஞ்ச் பண்ணிக்கொடுக்கணும் ஏன்னா எங்களுக்கு தெரியாது

ம் ஆ அதாவது லன்ச்செல்லாம் எனக்கு நல்ல லன்ச்சாக வேணும் ஏன்னா குழந்த குட்டிங்கல்லாம் வராங்க ஏன்னா அவங்களுக்கு ஃபுட்டு நல்ல ஃபுட்டாக இருக்கணும் நல்ல ஃபுட்டாக இருக்கணும் ஆ சரி மேடம்

ஆ ரொம்ப நல்லது மேடம் ஆ ஆ சரி சரி எனக்கே வந்து ஃப்ரெண்டு ஆ சொல்லுங்கள் சொல்லுங்கள்ம்மா சரி டேட்டு எனக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு அடுத்த வாரம் போல போலான்னுக்கிறன் மேடம் ஆ சரிங்க மேடம் ஆ சரி மேடம் இந்த கொட்டேஷன்லாம் போட்டு இந்த பணம் முன்பணம் கட்டணும் இல்லை மேடம் அட்வான்ஸு ஜிபே செல்லுலையே ஜிபே பண்ணலாமா சரி சரி எவ்வளோ அமௌண்ட்டு கட்டணும் என்ன ஏது தெரிலையே இப்போ அட்வான்ஸ் எவ்வளோ கட்டணும் சொல்லுங்கள் மேடம்

ம் சரி மேடம் கொஞ்சம் நல்லா ஊருங்கலாம் நல்லா கொஞ்சம் பார்த்து நிதானமாக வண்டி ஓட்டின்னு போகச்சொல்லுங்க மேடம் வண்டி ஓட்டின்னு போயிவிட்டு வரச்சொல்லுங்கள் ஆ சரி மேடம் சரி சரி மேடம் சரி மேடம் சாப்பாடெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்க சொல்லுங்கள் ம் ஓகே மேடம் அ கொஞ்சம் ஆ கொஞ்ச நல்ல நல்ல வண்டியாக பார்த்து அமுச்சி ஓகே மேம் ஓகே சரி மேடம் சரிங் ஆ ஓகே மேடம் ஓகே நாங்கள் ஃப்ரெண்ட்டு சர்க்குளில் கூட கேட்ருக்காங்க கேட்டு உங்களுக்கு கால் பண்ணி நம்பர் கொடுத்து சொல்ல பேச சொல்கிறேன் ஓகே ஓகே மேம் ஓகே மேடம் ஓகே ஓகே மேடம் ஓகே தேங்க் யூ மேடம்